எங்கள் தோட்டத்தில் செடி நடுறத்துக்கு பார்த்திங்கனா இப்போ தக்காளி செடியெல்லாம் வைக்கிறமாதிரி இருந்தால் நாங்களே ஒரு இடத்துல தக்காளி செடியை வச்சு இருக்கிற இடத்துல ஒரு செடி இருந்துச்சினால் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டு அந்த இடத்த கொஞ்சம் நல்லா தோண்டி நல்லா உட் கிளரி விட்டு தக்காளி நல்லா நாட்டு தக்காளியாக பார்த்து எடுத்து புழிஞ்சு விட்டு அதை நல்லா தண்ணிவிட்டு நல்லா உரம் எல்லாம் போட்டு வளர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மீடியமான சைஸில் செடி வந்துருச்சினால் அதை எடுத்து கொண்டு போய் தோட்டத்தில் வச்சி தோட்டத்தில் வச்சி பாத்தி கட்டிவிட்டு ஒவ்வொரு செடியாக நட்டு கேப் விட்டு கேப் விட்டு ஒவ்வொரு செடியாக நட்டு ஃபஸ்ட்டு நட்டு வச்சு நாங்களே செடியெல்லாம் ரெடி பண்ணிப்போம் அதுக்கு தேவையான உரம் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு த தக்காளியெல்லாம் நிறையா நிறையா வரும் பூச்சில்லாம் பரவுகிறமாதிரி இருந்துச்சினாக்க இந்த இந்த ச இந்த சாம்பல் தெளித்து விட்றது இந்த சாணி தண்ணி தெளித்து விட்றது இதுமாதிரியெல்லாம் நாங்களே எல்லாமே பார்த்துக்குவோம் பார்த்துட்டு மற்றபடி நாற்று எல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நாங்கள் எங்கேயும் பக்கத்தில் நம் பக்கத்திலேயே நம்ம அக்ரிகல்சர் ஆஃபீஸருக்கு அந்த அக்ரிகல்சர் ஆஃபீஸ்லேயே வாங்கி நாங்களே பார்த்து நாங்களே வச்சிக்கிறோம் மற்றபடி சந்தையெல்லாம் இதுலயெல்லாம் எங்கேயும் வாங்க மாட்டோம் அவங்களுக்கு அதே நாங்கள் வாங்கினாதான் அவங்களே வேண்டிய உரம் இதெல்லாம் அவங்களே அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களே தருவாங்க என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுப்பாங்க அது மூலிமாவே நாங்கள் வச்சி நல்ல நல்ல எந்த ஒரு இதுல்லாமல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக செடி வச்சலும் சரி எது வச்சாலும் சரி நல்லபடியாக பார்த்துக்குவோம் கொடுத்துக்குவோம் நாங்களே எந்த ஒரு பராம் பர பராமரிப்பு இல்லாமல் போகாது எல்லா பராமரிப்பும் நீர் வளத்துலேருந்து நல்ல இயற்கையான வரைக்கும் எல்லாமே எல்லா இயற்கை சத்துக்கள் வரமாதிரி எல்லாத்தேயுமே நாங்களே பார்த்து நாங்களே செஞ்சுப்போம் மற்றபடி அதேமாதிரி செடிகள்லாம் வச்சாகணும் அப்படின்னாக்க அதில் பூச்சி போடுது அப்டின்னாக்க அதுக்கும் அதேமாதிரி அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அக்ரிகல்சர் ஆஃபீஸ்லே சொல்லிடுவாங்க அவங்கக்கிட்டையும் கேட்டால் அவங்கக்கிட்டையும் எல்லாம் அதுக்குண்டான ம கெமிக்கல் மருந்து கிருந்துலாம் இருக்குது கெமிக்கல் இல்லாமல் நாட்டு மருந்தாகக்கூட இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து ஒரு இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தெளித்து விட்டம்னாக்க ஓரளவுக்கு எந்த ஒரு பூச்சிப்படாது காலையில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க